எனக்கு ஏற்ற பேர்டு வாட்சிங் கருவி அப்படிங்கறது பைனாகுலர் அப்படின்தான் அப்படின்தான் நான் நினக்கிறேன் ஏன்னால் ரொம்ப தூரத்தில் உள்ள பறவைகளை கூட எனக்கு அந்த பைனாகுலர் ரொம்ப எளிமையான கருவியாக இருக்குது எளிமையான கருவி அப்படிங்கறதுனால அதுதான் எனக்கு பயன்படுத்தவும் தெரியும் அதனால எனக்கு பைனாகுலர் பயன்படுத்துகிறதுதான் பெஸ்ட்டு வேறு எந்த கருவிகளும் பெரிய அளவில் நான் பயன்படுத்தினது இல்லை அதுதான் எனக்கு பெஸ்ட் அப்படின் நான் நினக்கிறேன்